பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி நா பதினாலு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது